என்னோட சமையல் அறையில் என்னென்ன மின்சாதனம் இருக்குன்னா மிக்சி கிரைண்டர் ஃப்ரிட்ஜ் கரண்ட் அடுப்பு இருக்குது எங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்ட்ரு இருக்குது கரண்ட் அடுப்பு இருக்குது இதே பழைய காலத்திலன்னு பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில் தான் சமைக்கணும் ஆனால் அது எவ்வளோ நேரம் சமைக்கிற மாதிரி இருக்கும் இப்போலாம் வந்துட்டு கேஸ்லேயே ரொம்ப சீக்கிரமாகவே ஈஸியாகவே சமைச்சிடலாம் சீக்கிரமாக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வெளியில் எங்கேயாவது கிளம்புறோம் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை வெளில எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கட்டும் உடனே நம்ம சீக்கிரமாக சமைத்து முடிச்சுட்டு உடனே போற மாதிரி இருக்கும் இதே விறகு அடுப்பில் சமைத்தா பொறுமையாக விறக வைச்சி அதில் பற்ற வைச்சி எவ்வளோ நேரம் செலவாகும் தெரியுமா ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும் மழைக்காலத்துலலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த காலத்திலலாம் அப்போலாம் எப்படிதான் இந்தமாதிரி இருந்தாங்களோ தெரியலை அதே மிக்சியில் வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்விட்ச்சை போட்டோம்னா ஒரு ரெண்டு மினிட்ஸ் டூ மினிட்ஸ் தான் சட்னிக்கு அரச்சிடலாம் கிரைண்டரில் மாவு அரச்சிடலாம் அதே அம்மிக்கல் ஆட்டுக்கல் அப்படி அதிலலாம் வந்துட்டு மாவு அரைக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் உட்காந்து கை வலிக்க வலிக்க இடுப்பு வலிக்க வலிக்க உட்காந்து எவ்வளோ நேரம் அரைப்பாங்க மாவு எவ்வளோ கஷ்டப்பட்ருப்பாங்க அந்த காலத்திலலாம் இப்போதைக்கு வந்து எல்லாம் சீக்கிரமாகவே ஆகிடுது வேலையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடுது அதே போல் அந்தக்காலத்தில் சாப்பிட்டவங்க வந்து ரொம்ப உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க இந்தக்காலத்தில் இப்போ உள்ளது வந்துட்டு வேலை தான் சீக்கிரம் ஆகுதே தவிர வர்ற நோயும் சீக்கிரமாகவே வருது இப்போ குக்கரில் வைச்சா கேன்சர் வரும்னு பேசிக்கிறாங்க அதேமாதிரி நிறையா உடல் ஆரோக்கியத்தோடு இல்லாமல் வந்து மனுசங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்றாங்க அதுக்கு காரணமும் இந்தமாதிரி மின்சாதனங்கள் தான் இப்போ ஃப்ரிட்ஜில் வைச்சி சாப்பிட்டாலும் அதுவும் ஒரு உடம்புக்குக் கேடான ஒன்றுதான் ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு கூலிங்காக வைச்சுக்குமே தவிர அந்த அந்த அதாவது உணவு பொருட்கள் எல்லாம் கெட்டுப்போகாமல் வைச்சுக்கும் ஆனால் வந்துட்டு அதை வைச்சி சாப்பிட்றது உடம்புக்கு அப்படியே கேடுதான் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்மளோட ஓசோன் லேயர் இருக்குது தெரியுமா வளிமண்டலத்தில் அந்த லேயரில் கூட ஓட்டை உழுறதுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறதும் ஒரு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம் ஆனால் அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து எல்லோருமே வீட்டில் உள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒயிஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் மட்டும் தான் அந்த ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும் யாராவது ஒருத்தங்க வேலைக்கு போய் ஃபேமிலியை ரன் பண்ணுறது வந்து நடக்காத ஒன்று ஏன்னா விலைவாசி எல்லாம் அதிகமாகிடுச்சு அதனால் வந்து மிக்சி கிரைண்ட்ரு இதெல்லாம் வந்து ஒரு அத்தியாவசியமான ஒன்னாக ஒரு மின்சாதனமாக ஆகிடுச்சு அதலாம் அது இல்லாமல் இருக்கும் இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் கிடையாது இந்த காலக்கட்டத்தில் ஓகே அப்போ கரண்ட் அடுப்பு அதேமாதிரி தான் இப்போ போய்ட்டு ஸ்விட்ச்சை போட்டுட்டு உடனே கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு டைம் கூட அதில் செட் பண்ணி வைச்சிட்டு நம்ம போய்ட்டு நம்ம மற்ற வேலைகள முடிச்சுட்டு வந்தோம்னா சாதம் அதாவது இட்லி ஏதாவது ஊற்றி வைச்சிட்டு நம்ம போனோம் அப்படின்னா உடனே அந்த சமையல் ரெடி ஆகிடுது இல்லைனா விறகு அடுப்புனா பக்கத்துலேயே உட்காந்து விறக எரித்து விட்டுட்டு உக்காந்திருக்கணும் அதில் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது அதனால் வந்து மின்சாதனங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அதே சமயத்தில் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை கெடுக்க கூடியதாகவும் இருக்குது அதுக்கு அதுக்காக வேண்டி நம்ம அவாய்ட் பண்ணவும் முடியாது அதை அதை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது